நன்றி சார் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிணேன் இது தெரியாத ஊர் நல்ல கரெக்ட்டான டைமில் கரெக்ட்டான இடத்துல என்ன வந்து இறக்கி விட்டிங்க நான் வண்டியில் ட்ராவல் பண்ணிணது நல்ல சந்தோஷமா ட்ராவல் பண்ணிணேன் ஏன் சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் அறுவது ப ஐம்பத்தஞ்சிலந்து அறுவது பயணிகள் இருக்காங்கன்னு சொல்லி பஸ்ஸை கவனமாகவும் சிறப்பாகவும் பொறுமையாகவும் ஓட்டி வந்திங்க உங்களுடைய பணி மிகவும் பாராட்டத்தக்கது உண்மையாவே இந்த பஸ்ஸில் வந்த அனுபவம் வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம் இது எனக்கு புது ஊருன்றதினால நான் சொன்ன அட்ரஸில் என்னை கேட்டு கரெக்ட்டான இடத்துல வந்து இறக்கி விட்டிங்க இந்த நன்றியை எப்போவுமே மறக்க மாட்டேன் இந்த மாதிரி உங்களுடைய பணி வந்து ம நல்ல சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நன்றி சார்